ஒன்பது இருபத்தி ஆறு எழுநூற்றி பன்னெண்டு ஆயிரத்து இருபத்தி நாலு ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து முந்நூற்றி இருபத்தி ஆறு எட்டு லட்சத்து பத்தாயிரத்து எரநூற்றி பதினேழு